இப்போ கடலூர் வளர்ச்சி அப்படின்னு சொன்னாலே இப்போ வந்து நெய்வேலி தான் ஒரு முக்கியமான நகரம் நெய்வேலியில் பார்த்தீங்கன்னா நிலக்கரி சுரங்கம் தான் அது நிறையா கோடிக்கணக்கில் நமக்கு வருமானத்தை ஈட்டிக் கொடுக்குது கரண்ட்டு தயாரிக்கிறது தான் நிலக்கரி மூலியமாக ஆனால் வந்து நிறையா பேர் என்ன செ நிலக்கரியை வந்து அதாவது நிலம் எடுக்கு எடுத்துக்கிட்டே போகறாங்க நிலக்கரி எங்கெங்கலாம் கிடைக்குதோ அங்கே நிலம் எடுக்குறாங்க ஆனால் நமக்கு என்ன செய்யறாங்க வேலையை தரமாட்டுறாங்க வேலையை வந்து அதை கையகப்படுத்திக்கிறாங்க அந்த நிலத்தலாம் கையகப்படுத்தி வேலையும் கொடுக்க மாட்டுறாங்க அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுறோம் அதே மாரி பார்த்தீங்கன்னா சமூகத்தில் சுற்றுசூழல் அதுவந்து பொலியூட் ஆகக்குள்ளே நமக்கு வந்து நிறைய வந்து அந்த புக வந்து மேலே போகக்குள்ளே நிறையா பொலியூட் ஆகுது அதனால் வந்து அதாவது மூச்சுத்திணறல் மூச்சு சம்மந்தப்பட்ட சுவாச பிரச்சனைகள் சம்மந்தப்பட்ட நோய்கள் வரத்துக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கு மேம்படுத்த வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த சுகாதாரம் அதாவது பிளாஸ்டிக்கு இதெல்லாம் வந்து நம்ப அதிகமாக யூஸ் பண்ணக் கூடாது அதை அதிகமாக கொளுத்தி அந்த பு புகைய நம்ப ஸ்மோக் பண்ணக் கூடாது கல்வி அறிவு எப்படின்னா பின்தங்கி இருக்குனா இப்போ ஓரளவுக்கு கல்வி அறிவு மா இந்த மாவட்டம் வந்து இப்போ ஓரளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது அதுக்கு வந்து நீங்கள் முறையான இந்த ஸ்டெப்பு எடுத்துக்கிட்டு இருக்குறாங்க இந்த நிலம் கையகப்படுத்துறதுனால மனித வளம் அதாவது அந்த நிலக்கரி சுரங்கம்லாம் நிறைய அதிகமாக வந்து தேவைப்படுது வேலைவாய்ப்பு தேவைப்படுது அதனால நாங்கள் வேலைவாய்ப்பு இல்லாதனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம்